மக்கள் பொதுவாக பயன்படுத்துகிற தமிழ்மொழி அப்படின்னா இங்கே வா கடைக்குப் போகலாமா சமைச்சாச்சா விளையாடலாமா நீங்கள் என்ன பண்ணிட்டிருக்கீங்க வேலைக்குப் போகிறீங்களா படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க தண்ணி கொண்டு வா தண்ணி வருதான்னு பாருங்கள் இன்றைக்கு டிவியில் என்ன படம் போடுறாங்க எத்தனை மணிக்கு போடுறாங்க நாடகம் பார்த்தீங்களா இன்றைக்கு யார் யாருக்கு கிரிக்கெட் மேட்ச் கிரிக்கெட்டில் யார் வின் பண்ணாங்க என்ன ஸ்கோர் பண்ணாங்க யார் கப் அடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் விக்கெட் எடுத்தாங்க யார் பேட்டிங் நல்லா பண்ணாங்க எத்தனை பேருக்கு அவார்ட் கிடைக்கும் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க பாட்டு கேட்கலாமா விளையாட்லாமா